நான் வந்து சிறப்பு திறமைகள்னா அது வந்து என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் தான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் வந்து ஸ்கூல்லையே எடுப்பாங்க ஃப்ரீயாக அதிக் வந்து நான் ஹேண்ட் ரைட்டிங்கைதான் ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப அவார்டு நிறையா சர்ட்டிஃபிகேட்ஸ்ஸு நிறைய மெடல்ஸு எல்லாமே வாங்கியிருக்கேன் அந்த ஹேண்ட் ரைட்டிங் தான் எனக்கு இப்போ வரைக்கும் பெஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்லயா ஆகட்டும் ஒரு இதிலயும் ஆகட்டும் என்னவா இருந்தாலும் அந்த ஹேண்ட் ரைட்டிங் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்கிங்காக இருக்குது அதுவும் நான் என்னோடய திறமைலேயே எல்லோரும் சொல்லுவாங்க நான் வந்து படிக்கிறதில் ஆகட்டும் எழுதுறதில் ஆகட்டும் படிக்கிறதை விட எனக்கு எழுதுவது ரொம்ப பிடிக்கும் அதனால் எனக்கு ஹேண்ட் ரைட்டிங்னா எலலோருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதுதான் என்னோடய பெஸ்ட் பர்ஃபாமென்ஸ்ஸாக இருக்கும்